ரசாயன பூச்சிக்கொல்லி மண்ணை அழிக்கிறதுதான் ரசாயன பூச்சிக்கொல்லியில் அதிகப்படியான மருந்துகள் வந்து கலக்கப்படுது அது ரொம்ப வீரியமானதும் கூட அது மண்ணோட தன்மையை மாற்றம் செய்யும் அந்த மண்ணோட தன்மை மாற்றும் பொழுதும் அந்த ரசாயன கழிவு மண்ணோடு கலக்கும்பொழுதும் அதில் வளர்கிற செடியில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் வ அதில் காய்க்கிற காய்கறி பழங்களை நம்ம உட்கொள்ளும்போது அது நம்மளோட உடம்புக்கும் அதுலயிருக்க நச்சு தன்மை நம்மளை பாதிக்கச் செய்யும் அதனால் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மண்ணை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணோட வளத்தையும் குறைக்க செய்யுது மண்ணோட வளம் குறையும்பொழுது அதில் வளர்கிற செடியும் வந்து வளமானாதாக இல்லாமல் போகும் நம்மளோட மனுஷங்களுக்கும் அது வந்து உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரசாயன பூச்சிக்கொல்லிகள் நல்ல நிறைய நல்ல நல்ல பூச்சிகளையும் வந்து அழித்திடுது அதனுடைய இனங்களையும் அழிக் அழிக்க அழிக்கிற மாதிரி ஆகிடுது ஏன்னா சில நல்ல பூச்சிகள் வந்து செடியை வந்து வளர்க்கறதுக்கும் மண்ணை வந்து வளப்படுத்துவதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரியான பூச்சிகளும் இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறது மூலியமாக அந்த நல்ல நல்ல பூச்சிகளும் அழிவை நோக்கி போய்ட்ருக்கு அதனால் மண்வளம் குறையுது பு ரசாயன பூச்சிக்கொல்லிகளால் இதை வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நிறையா ஆர்கானிக்கான ரொம்ப இயற்கை முறையில் நிறைய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம் ரசாயன பூச்சிக்கொல்லிகளோட உற்பத்தியை வந்து குறைச்சிக்கிட்டால் நம்ம வந்து நிறைய இயற்கை உரங்களை இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி நம்மளோடைய மண்ணையும் சரி நம்மளோடைய செடிகளையும் சரி பாதுகாத்துக்கலாம்